எனக்கு அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இசைங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷியம் இசையே வந்து சில விஷியங்களில் சொல்வாங்க இசை வந்து நாதம் அதாவது கடவுளுக்கு நிகரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இசை வந்து நம்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கர்நாடக இசையாவுட்டும் மத்த இசையில் வந்து அந்த காலத்துலேருந்து காலம் பல காலம் தொண்டு தொட்டுலேருந்து ரொம்பவும் இதான விஷயம் இசையில் கர்நாடக இசை கொட்டுமேளம் பற பறை மேளம் உடுக்கை இந்த மாதிரி நிறைய இது இசைகள் இருக்கு எனக்கு பிடிச்சது கூட வந்து ரொம்ப சொல்லணுன்னாக்க உடுக்கை வந்து ரொம்ப பிடிக்குங்க உடுக்கை அடிக்கிறது வந்து அந்த காலத்தில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு விஷயம் எல்லா இது சாஸ் அதா ச நிகழ்ச்சிகளுக்காகட்டுங்க ஒரு இதுக்காகட்டும் உடுக்கை அடிப்பாங்க ரெண்டாவது பம்பை பம்பைங்கறது வந்து க திருவிழாக்களில் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயோம்